நம் பிரபஞ்சம் பற்றி பழையக் காலத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க அதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை ப நம்புறமாதிரியும் இல்லை ஆனால் இதேமாதிரி பிரபோ பழைய பிரபஞ்சங்கள் உருவாக்கிட்டே இருக்கும் ஆகி ஆனால் இதை பற்றி எனக்கெதுவும் தெரியாது